என் அறிவுக்கு ரொம்ப சவாலான ஒரு புத்தகம்னா அது வந்து என்னோட கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிஸிக்ஸ் புக் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே புரியாது எத்தனை தடவை எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து ஆனால் அதை நல்லாதான் சொல்லி கொடுத்தாங்க பட் எத்தனை தடவை படிச்சாலுமே எனக்கு அது புரியாது மண்டையில் ஏறவே ஏறாது ஸோ என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான புக்ஸ்னா அந்த ரெண்டு புக்ஸ் மட்டுந்தான் மத்தபடி எனக்கு பிடிச்ச புக்ஸாக தான் நான் எப்போவுமே படிப்பேன் எனக்கு புரியிற புக்ஸ்தான் நான் வந்து நாவல்ஸாக இருக்கட்டும் எதாவுமே எனக்கு புரிஞ்சாதான் நான் படிப்பேன் சவால் விட்ற மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சது அந்த ரெண்டு புக்ஸ் மட்டுந்தான் ஃபிஸிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அது எத்தனை தடவை படிச்சாலும் எனக்கு புரியாது என் ஃபிரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலிக்கிட்ட இதை பற்றி நான் பேசியிருக்கேனா ஆமாம் பேசியிருக்கேன் என் ஃபிரெண்ட்ஸுக்கும் புரியாது ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை ஃபேமிலியோட பேசும்போது இதைதான் படிக்கணும் இதை படிச்சாதானே வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்வாங்க மத்தபடி வாழ்கையில் சவால் விட்ற விஷயன்னா இதுதான்